விளம்பரம் சென்றடைவது பார்த்திங்கன்னா நிறைய லோக்கல் சேனல்ஸ்லலாம் நிறைய விளம்பரம் வந்து கொண்டே இருக்கிறது அந்த விளம்பரம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன மக்களும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இருக்கிறது அதை தவிர பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டர்ஸ் பேனர்ஸ் எல்லாமே அடிச்சு நிறைய இன ஒவ்வொரு வழி பாதை சாலையில் எல்லாத்துலயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்ப நிறையவே காணப்படுகிறது